ஒரு ஃபேமிலியில் வந்து கேர்ள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இவங்க வந்து எப்படி இருக்கணும் பார்த்தம்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அண்டு இவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அண்டு எல்லா விஷயத்துலையும் அவங்களோட என்ன சொல்றது அவங்க ஃபேமிலிக்காக இன்டெர்ஸ்டடாக அதை வந்து எடுத்து பண்ணணும் அந்தமாதிரி கேர்ள்ஸ் பாய்சும் எல்லா இருக்கணும் ஒரு ஃபேமிலியில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இவங்க வந்து வேலையை சரிசமமாகதான் பிரிச்சு பண்ணணும் அப்படி பிரிச்சு பண்ணிணாதான் ஃபேமிலி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்தமாதிரி ரன்னாகும் ஸோ இந்த பொறுப்பை வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணிணாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபேமிலி வந்து மூவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டாச்சு அப்படினா சில விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்காது ஒரு சிலது பாய்ஸ் பண்ணுவாங்க ஒரு சிலது கேர்ள்ஸ் பண்ணுவாங்க பட் இப்படி பண்ணுறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வராது ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியாது ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்தால்தான் ஒரு ஃபேமிலியை வந்து ஈக்குவலாக ரன் பண்ணமுடியும்